குட் மார்னிங் உங்கள் பேர் என்னங்க ஓகே ஓகே ஸோ லைப்ரரிக்கு வந்துருக்கீங்க புக்ஸ் எடுக்கணுமா என்ன மாதிரி ஸ்டோரீஸ் வேணும் உங்களுக்கு எதில் ரோ இன்ட்ரெஸ்ட்டு எது தான் வேணுன்ணு கரெக்ட்டாக சொல்லுங்கள் ஓகே இப்போ ஏற்கனவே நீங்கள் மெம்பராக இருக்கீங்களா ஆ புது உறுப்பினரா சரி அப்போ புது உறுப்பினருக்கு வேண்டியது ஐடி ஃப்ரூஃப் வேணும் எனக்கு அது கொண்டுகிட்டு வாங்க அப்போ தான் பதிவு பண்ணிவிட்டுக் கொடுக்க முடியும் ஓ இப்போ ஆதார் அட்டை இருக்குங்களா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா எங்கே இப்போ வேலை செய்றீங்களோ அந்த அடையாள அட்டை ஆதார் கார்டு அதை கொண்டுகிட்டு வந்திங்கன்னா போதும் அந்த ரெண்டு இருந்தாவே போதுமானது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி புக்கு வேணுங்கிறதை நீங்கள் ஒரு இதில் எழுதி எடுத்துகிட்டு வந்துருங்க சரியா ஆ அப்புறம் ரூல்ஸ் தெரியும்ங்ளா நூ நூல்நிலையத்தினுடைய சட்ட திட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா என்ன ஸ்கூலில் ஒர்க் பண்றேங்கறீங்க அப்புறோம் இத்தனை நாள் படிச்சிருப்பிங்கள்ல படிச்ச இடத்துல எல்லாம் சொல்லிருப்பாங்களே அதே தானே ஆ அதே தான் எத்தனை நாளைக்கு வச்சிக்கலாம் ஒரு புத்தகத்தை ஆ பத்து நாள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனும் ரிட்டன் பண்ணிக்கலாம் இல்லை தேவைப்பட்டா ஆ எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அது இது எல்லாம் கரெக்ட்டாக வச்சுக்கோங்க அப்புறம் நூ புத்தகங்களை எப்படி பராமரிக்கணுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஆ சேதாரம் இல்லாமல் எங்களுக்கு புத்தங்கங்களை திருப்பி கொடுத்துர்ணும் சரியான ப நேரங்களில் புத்தகத்தை கொடுத்துட்டு திருப்பி வேணும்ன்னா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஒரு சமயத்தில் எத்தனை புக் எடுக்கணும்ன்னு தெரியுமா ஆ ரெண்டு புத்தகங்கள் எடுத்துக்கலாம் வேணும்ன்னாக்கா நீங்கள் சரியான படிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னொரு புத்தகம் சேர்த்தி மூணு புத்தகமாக தருவேன் சரிங்களா ஆ அதுக்கப்புறோம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அதை கடைப்புடிச்சிட்டு வரீங்களாங்கிறது தெரியலை ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு நோட்டு போட்டுகிட்டு நீங்க என்னிக்கு புத்தகம் வாங்கனிங்க எத்தன் நாளில் திருப்பி கொடுக்கணும் அன்ட் நூ புத்தகத்தோட பேர் என்ன அதில் நீங்கள் என்ன படிச்சிங்க செஞ்சிங்கங்கிறத அனுபவத்தில் இன்னொரு அப்படியே ஒரு காளம் போட்டு அதை போட்டு அந்த நோ நோட்டை வீட்டில் வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு காலத்தில் உங்களுக்கு அது பயன்படுத்தக்குரியதாக இருக்கும் சரிங்களா ஓகே ஓகேம்மா எடுத்துகிட்டு வந்துவிடுங்க அடுத்த தடவை ஓகே டன் ம்